சொல்லுங்க ஆமாம் சொல்லுங்கள் நீங்கள் ஆ சொல்லுங்கள்

ஆம் எந்த இது பூ வேணும் உங்களுக்கு மாலை வந்து ஒரு ஜோடி வந்து ஐநூறுபா ஆகுதுங்க சிம்பிள்னாக்கா ஐநூறுபா ஆகுது கொஞ்சம் நல்லா டெகரேஷன்னாக வேணுண்ணாக்க ரேட் ஜாஸ்திங்க ம் தவுசன் கிட்ட ஆகுங்க ஒரு ஒரு ஜோடி வந்து தவுசன் கிட்ட ஆகும் ஆமாங்க பூ ரேட்டு இப்போ ஜாஸ்தியாகருக்கு அதனால் தான் ம் இல்லை அவ்வளோ தாங்க வரும் அதுக்கு கம்மியானா ஆளுங்களை வச்சி தான் செய்கிறோம் அதனால் தான் இப்போ பூக்காக இல்லை வேலை செய்கிறாங்கள அவங்களுக்காக தான் பூ ரேட் கம்மி தான் அவங்க இப்போ செஞ்சுக் கொடுக்குறவங்களுக்காக தான் அவ்வளோ ரேட்டு வேறே ஒன்றும் இல்லை

ஆ சரிங்க எத்தனை இது தேவைப்படுது உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது உங்களுக்குன்னேன் சரிங்க ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் மட்டும் கொஞ்சம் கட்டிருங்க ஆய ஆ பே பண்ணிட்டிங்கனா நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆ